நான் பள்ளி படிக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் வந்து வர்த்தகம் ஏன் அப்படின்னா எனக்கு அந்த வாத்தியார் ரொம்ப பிடிக்கும் அவங்க பேர் வந்து சாந்தாமணி அவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல வாத்தியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் பதினொன்றாவது அங்கே போய் நான் சேர்ந்தப்ப நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு வாத்தியார்னால் அவங்கதான் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் என்னை திட்டுற மாதிரிதான் பேசினாங்க அப்போ வந்து நான் நினைச்சேன் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி நான் நினைச்சேன் ஆனால் போக போக எனக்கு அந்த பாடம் ரொம்ப பிடிச்சிது அதே அளவு அந்த மேமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவங்க வந்து நல்லா பாடம் எடுக்கிறதும் சரி பரிட்சை வைச்சாங்கன்னா வந்து ரெண்டு க்ளாஸ்சு வந்து நாங்கள் எல்லாேரும் ஒட்டுக்காக படிப்போம் அந்த ரெண்டு க்ளாஸ்சுக்கும் சேர்த்தி நான்தான் வந்து வர்த்தகத்தில் முதல் மார்க் எடுப்பேன் ஏன்னால் எனக்கு அந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் அதை எடுக்கிற மேமும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் வர்த்தகம் அந்த பாடம் படிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இருக்கிற எல்லாமே எனக்கு அதுவும் அப்புறம் அது கூட சேர்ந்த கணக்கும் அது ரெண்டுமே எனக்கு படிக்க பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து காலேஜ் சேரும்போது வர்த்தகம் எடுக்கலான்னு நான் நினைச்சேன் ஆனால் நான் வந்து அதை எடுக்காமல் நான் வேறு எடுத்துவிட்டேன் அது எடுத்ததுக்கு நான் வந்து இப்போ நான் படிக்கிறது வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் படிக்கிறேன் எனக்கு பிடிக்காமதான் படிக்கிறேன் இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து இது வந்து நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் எனக்கு வர்த்தகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப படிச்சுருக்குணும் அப்படினு இன்ன வரைக்குமே தோணும் நான் வந்து அவசரப்பட்டு மாற்றி எடுத்துவிட்டனோ அப்படின்னு தோணும் ஆனால் எனக்கு வர்த்தகம் அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அந்த மேம் ஒன்றுதான் எனக்கு காரணம் அவங்க ரொம்ப நல்லவங்க நான் அவங்கள ரொம்ப இப்போ பார்க்குணும் அப்படின் எல்லாம் எனக்கு அந்த மேமை பார்த்தா தோணும் அந்த அந்த ஒரு பாடம் பிடிச்சதுக்கு அவங்க கூட ஒரு காரணன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க சிரிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க புக்கெலாம் நான் வாங்க முடியல என்னால் அப்போ அவங்கதான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப நல்லவங்க நான் வந்து பள்ளி படிக்கும்போது என்னால் மறக்க முடியாத ஒரு நாள்னால் வந்து விடைபெறும் நாள்தான் நான் வந்து டொல்த்தில் எங்களுக்கு வைச்சாங்க ஒரு நாள் விடைபெறும் நாள் அது ரொம்ப சிம்ப்ளாகதான் வைச்சாங்க ரொம்ப ரொம்ப இதாகலாம் பண்ணலை ரொம்ப இதுதான் ஆனால் ஒரு அளவுக்குதான் பண்ணிணாங்க அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப என் மனதுக்கு ரொம்ப ஒட்டியே இருக்கும் அந்த நாள் என்றைக்குமே ஏன்னால் என் ஃப்ரெண்ட்செல்லாம் நான் பிரிஞ் என் ஃப்ரெண்ட்செல்லாம் நான் பிரிஞ்சுருவேன் அப்படின்னு நான் அவ்வளோ அழுதேன் நான் வந்து அந்த பதினொன்றாவது படிக்கும்போது பன்னெண்டாவது படிக்கும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் வந்து வ விடைபெறும் நாள்லெல்லாம் நான் கண்டிப்பாக அழுக மாட்டேன் நானெலாம் யாரையும் உங்களை வந்து நீங்கள் போகிறீங்கன்னு நினைச்சி ஒரு நாளுமே வருத்தப்பட மாட்டேன் அப்படினு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் அந்த நாள் அப்போ தான் தெரிஞ்சுது நான் வச்சுருந்ததெல்லாம் ஒரு நம்பிக்கையே இல்லை அதெல்லாம் பொய் அப்படின்னு எனக்கு அன்றைக்கிதான் தெரிஞ்சுது நான் என்னோட நண்பர்கள் ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்க மாட்டேன் இனிமேல் அப்படினு நினைச்சி நான் அன்றைக்கி அழுதது கொஞ்சம் கூட கம்மினு சொல்ல முடியாது ரொம்ப அழுதேன் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு கூட சரியில்ல இருந்தாலும் நான் கிளம்பி போய் அங்கே போய் அந்த விழா வந்து நான் போய் பார்த்து அவங்க அவ்வளோ அழுது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்ன வரைக்குமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த நாள் ரொம்ப எனக்கு என் மனதுக்கு ஒட்டியே இருக்கும் அந்த நாள் இப்பயுமே நான் அந்த நினைவுலயே இருக்கும் அன்றைக்கி நான் நிறையா ஃபோட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் அதெலாம் வந்து நான் பார்க்கறப்போல்லாம் இப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப எப்பயுமே பள்ளி நண்பர்கள் வந்து என்றைக்குமே ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவங்க அவங்கதான் நம்ம வந்து கல்லூரிக்கு போய் நிறையா நண்பர்கள் நம்மளுக்கு சேர்ந்துருப்பாங்க வேலைக்கு போனாலும் நிறையா நண்பர்கள் சேருவாங்க ஆனால் என்றைக்குமே அந்த பள்ளி நண்பர்கள் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் மனதுக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க மனதுக்குள்ள கூட இருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க எனக்கு வந்து மறுபடியும் அந்த ஒரு நாள் போதும் அந்த அந்த நாள் அப்போ நானும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமே நான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நிறையா வீடியோ எடுத்து கொடுத்தேன் என் ஃபோனில் நாங்கள் அதை நிறைய எடிட் பண்ணி இன்ஸ்டாங்க்ராம்லேலாம் போட்டோம் எனிவே என்னையும் நிறைய ஃபோட்டோ எடுத்திருந்தா நானும் அவளும் மேட்சிங் ஒரே மாதிரி ஒரே கலரில் நாங்கள் உடை அணிந்துட்டு போனோம் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து வெல்கம் பண்ணிணாங்க அப்புறம் வந்து சாப்பாடு போட்டாங்க கேண்டில்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் நோ புஸ்தகங்கள் எழுதுகிறக்கு காலேஜிக்கு தேவைப்படும் அப்படின்னு எங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ கூட நான் வந்து சாந்தாமணி மேம் க கையால்தான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சேன் ஆனால் எனக்கு எனக்கு வேறு மேம் தான் கொடுத்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு அந்த மேம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை மேம் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்ததில்லை எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஆ மேம் கூட எடுக்கணும் அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு நான் மேமை பார்க்கற மாதிரி எனக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் போய் சாந்தாமணி மேம் கிட்டே ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அந்த நாளும் என்னால் கண்டிப்பாக மறக்க முடியாது எங்கள் எங்கள் நாங்கள் பன்னெண்டாவது படிக்கும்போது பதினொன்றாவது படித்த பசங்களெலாம் எங்களுக்காக டான்ஸ் ஆடினாங்க ரொம்ப நல்லாயிருந்துச்சி எல்லாேருமே நாங்கள் வந்து நினைச்சோம் யாருமே எங்கள் நாங்கள் போகிறனால யாரும் வருத்தப்படமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் நாங்கள் நினைச்சது எல்லாம் அவங்க பொய்னு நிரூபித்து அவங்களும் கொஞ்சம் நிறையாவே எங்களை நாங்கள் போகிறோன்னு கஷ்டப்பட்டாங்க நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு வருஷம் கூடவே இருந்துகிட்டு திடீரெனு ஒரு நாள் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் அப்படியே அழுதுட்டே அப்படிதான் இருந்தோம் ஆனால் நம்ம வாழ்க்கைல வந்து கடந்து போய்கிட்டேதான் இருக்கணும் அதனால வந்து போய்கிட்டேதான் இருக்குது நிறைய பார்த்தாச்சி இனியும் நம்ம நிறைய பார்க்கணும்